எனக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒற்றுமை இருக்கும் வேற்றுமைனு சொல்லப் போனால் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன் அவங்க ஷாட்டாக இருப்பாங்க அதேமாதிரி எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் சு கர்லிங் ஹேராக லைட்டாக சுருட்டை முடியாக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெய்டென் ஹேராக இருக்கும் லாங்காக இருக்கும் அடுத்தது வந்துட்டு இன்னும் சேஞ்சஸ் சொல்லப் போனால் நான் கொஞ்சம் கலராக இருப்பேன் அவங்க பிளாக்காக இருப்பாங்க அவ்வளோ தான் வேற்றுமை